ஹலோ இப்போ நாங்கள் கேப் புக் பண்ணியிருந்தோம் உங்கள் கம்பெனியில் ஓலாவில் கார் புக் பண்ணியிருந்தோம் புக் பண்ணால் கார் இன்னும் வரல காரு வரல ட்ரைவரும் வரல ஃபோன் போட்டாலும் ட்ரைவர் ஃபோன் எடுக்கலை சரி ட்ரைவர் வரலையாட்டுக்கு விடுங்க நாங்கள் குடும்பத்தோடு குற்றாலம் டூருக்கு போகலான்னு பேரப் பிள்ளைங்க பிள்ளைங்களலாம் கூட்டிகிட்டு எல்லாம் ரெடியாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கார் வரல இப்போ கார் வராததினால என்ன பண்றது வேறே எதையா புக் பண்ணிட்டு நாங்கள் நாங்கள் நினச்ச நேரத்துக்கு போக முடிலை விடுங்க வே உங்கள் காரும் வேணாம் நீங்கள் ஆளும் வர வேணாம் விடுங்க நான் கேன்சல் பண்ணிவிடுங்க நாங்கள் ட்ரிப்பையே உங்களால் கேன்சல் பண்ணியிருக்கோம் இப்போ எப்படி இந்த இடத்த போய் இன்னிக்கி காலையில் பார்க்கணுன்னு சொல்லி நினச்சி எல்லாம் முடிவு பண்ணியிருந்தோம் பாருங்க நம்ம எங்களோடய ஒரு போ ஒரு சுற்றுலா போகிற ஒரு இதையே நீங்கள் வந்து வீணாக்கிட்டீங்கப்பா அந்த இதையே வீணாக்கிட்டீங்க பிள்ளைங்கெல்லாம் வந்து காத்து கிடக்குதுங்க இன்னிக்கி இப்போதான் கார் இதோ கார் வந்துடும் ட்ரைவர் வந்துடுவாரு கார் வந்துடும் ட்ரைவர் வந்துடுவாரு கார் வந்துடும் ட்ரைவர் வந்துடுவாருனு இன்னும் வரல என்னா போங்க திர்மா நாங்கள் சொன்ன நேரத்துக்கு வரல எப்படி நாங்கள் போகிறது இப்போ இது நீங்கள் நீங்கள் உங்கள் சவுரியத்துக்கு வந்தால் லேட்டாக கிளம்பி எப்போ போயிட்டு நாங்கள் பார்க்க நினச்சத எப்ப பார்க்கறது வேணாவிடுங்கப்பா இந்த கேபை இந்த வந்து இது பண்ணிவிடுங்க எங்களுக்கு வேணாம் நாங்கள் கேன்சல் பண்ணிவிடுறோம் ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிவிடுறோம் உங்களால்